நான் இப்போ ஒரு ட்ராயிங் பண்ணும்போது என்னோடய மனசுக்குள்ள அமைதியாக ஃபீல் பண்ணுவேன் அதுமட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த உணர்ச்சியும் கொண்டு வரும் அப்படி இது பண்ணுறங்காட்டிக்கி தான் ஒரு படத்தை வரையும்போது நம்ம என்றைக்குமே கவனத்தோடு வரையணும் அந்த படம் எப்படி நேர்ல இருக்குமோ அந்த பொருள் அதை அப்படியே அச்சு அசலாக கற்பனை பண்ணி மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை வரையும்போதுதான் அந்த பொருள் கரெக்டாக படத்தில் வரும் அவனோடய எந்த பொருளை வரையும்போதும் நம்ம கரெக்டாக வரையணும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்தோம்ன்னால் நம்ம வரையக்கூடிய படமும் தெளிவாக வரும் அதுமட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நெலைய பார்த்து அது கூட டிஸ்ட்ராக்ட் ஆகி கவன சிதறலோட போய்ட கூடாது அத கவனிக்காமல் நம்ம வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு சோம்பேறித்தனமாக இருந்தோம்ன்னால் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியாது நம்ம படிக்கணுன்னால் நம்ம வரையணும்னா கரெக்டாக பார்த்து திட்டம் போட்டு இதை எப்படி வரையலாம் அதனோட முக்கோ முக்கோணங்கள் எந்தெந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கரெக்டாக வரஞ்சோம்னால் தான் நம்ம வரைய கூடிய படம் கரெக்டாக வரும் அது மட்டும் இல்லாமல்